இந்தியா பார்த்திங்கன்னா மிக முக்கியமான பண்டிகை பார்த்திங்கன்னா தீபாவளி அப்புறம் பொங்கல் கிறிஸ்மஸ்ஸுங்க ரம்ஜான் அப்புறம் விநாயகர் சதுர்த்தி இதெல்லாம் சிறப்பாக எல்லாமே நல்லா கொண்டாடுவாங்க தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா பலகாரமெல்லாம் பக்கத்தில் எல்லாத்துக்கும் கொடுத்து நல்லா சந்தோஷமாக கொண்டாடுவாங்க இன்னும் பட்டாசெல்லாம் வந்து கெடுதல் அந்த புகையெல்லாம் சுவாசிக்கிறதுனால நம்மளுக்கு உடல் பாதிப்பெல்லாம் ஏற்படுதுங்க பட்டாசு வெடிக்காத நம்ம தமிழகமாக இந்தியா நாடு சிறப்பு வாயிந்ததாக மாறணுங்க அதுக்கு அப்புறம் கிறிஸ்துமஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் கேக்கு கொடுத்து கிறிஸ்டின் அவங்கல்லாம் கொண்டாடுவாங்க முஸ்லீம்ஸு ரம்ஜான் பண்டிகைக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி எல்லாம் செஞ்சு பக்கத்தில் இருக்குறவங்க இந்துக்கள் கிறிஸ்டின்க்கு எல்லாத்துக்கும் கொடுத்து சந்தோஷப்படுவாங்க விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்திங்கன்னா விநாயகர் எல்லாம் எல்லாம் கலர் கலராக அழகழகான விநாயகர்களெல்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணி கொண்டு போய் தண்ணியில கரைச்சு எல்லாம் கொண்டாடுறதுல எல்லாரும் சிறப்பாக கொண்டாடுவாங்க பண்டிகைக எல்லாம்ங்க